ஹலோ மேம் குட் மார்னிங் மேம் மேம் நம்ம ஸ்கூலில் நிறைய மழைனால லீவ் நிறைய விட்டுட்டாங்க மேம் பட் நம்ம போர்ஷன்ஸ்லாம் எப்படி மேம் கம்ப்ளீட் பண்ணுறது நான் சாட்டர்டேஸில் ஸ்கூல் வைக்கலாம்னு பார்த்தேன் பட் ப்ரின்ஸ்பல் ஒதுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்

ம் ம்

ஓகே மேம் ம் அதுவும் கரெக்ட் தான் மேம் ஏன்னா நல்லா படிக்க ம் நல்லா படிக்கிற ஸ்டூடண்ட்டுனாச்சும் பரவாயில்ல மேம் நம்ம சொல்லி கொடுத்துட்லாம் பட்டு நார்மல் டைம்லேயும் நம்ம அந்த பசங்களைலாம் வந்து கூட்டிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நிறைய ட்ரெயினப் பண்ணும் மழைன்றனால நம்ம எப்படி அவங்கள ட்ரெயினப் பண்ணப் போகிறோம் ஒன்றுமே தெரியலை ஸூம் மீட் ஆரம்மிக்கலாமா இல்லை டேஸில் ஸ்கூல் வைக்கிற மாதிரி ப்ரின்ஸ்பல் கிட்டே பேசலாமா அப்படின்னு பார்க்கலாமா மேம் ம் ம் ஓகே ஓகே மேம் அதை பற்றி மற்ற ஸ்டாஃப் கிட்டேயும் பேசணும் ம் ஆமாம் மேம் அதெல்லாம் சொல்லிக் கொடுத்தா தான் புரியும் அவங்களுக்கு நல்லா ம் ம் நம்ம மற்ற ஸ்டாஃப் கிட்டேயும் பேசணும் ம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ம் ஆமாம் மேம் அதான் ம் அதான் சாட்டர்டேஸில் ஸ்கூல் வைச்சி ம் சாட்டர்டேஸில் ஸ்கூல் வைச்சி மேக்சிமம் நம்ம தனியாக க்ளாஸ் எடுக்கிறா மாதிரி பார்க்கணும் மேம் அதுவும் இந்த ஸ்டூடண்ட்ஸுக்கெல்லாம் நல்லா படிக்காத ஸ்டூடண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவே க்ளாஸ் எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம க்ளாஸ்ஸு ம் ம் ம் ஆமாம் மேம் ம் ம் ம் ஆமாம் மேம் ம் ஓகே மேம் ஓகே மேம் அதை பற்றி ப்ரின்ஸ்பல் கிட்டே பேசலாம் மேம் ம் ஆமாம் மேம் ம் மழையிலையும் வர முடியாது நம்மளாலேயும் போய் எடுக்கிற அளவுக்கு நமக்கும் இல்லைல நம்ம ஸூம் மீட் அரேஞ்ச் பண்ணிவிட்டா நெட்வொர்க் ப்ராப்ளமாக ஆகிடுது ஸோ நம்ம அதையும் பண்ண முடியலை நம்மளால் அந்த மழையில ஸ்கூலுக்கு வர வைச்சி சொல்லி தர்ற மாதிரி தான் இருக்குது சரி நம்ம மற்ற ஸ்டாஃப் கிட்டேயும் நாளைக்கு பேசலாம் மேம் நாளைக்கு மற்ற ஸ்டாஃப் கிட்டே பேசிவிட்டு அவங்களுக்கும் ஓகே அப்படின்னா நம்ம ப்ரின்ஸ்பல் கிட்டேயும் போய் பேசுகிற மாதிரி பார்க்கலாம் ம் ம் ம் ஓகே மேம் ம் ம் ம் ம் ஓகே மேம் ஓகே மேம் நாம் அப்போ நாளைக்கு வந்து ஸ்கூலில் மீட் பண்ணி நம்ம எல்லோர்க் கிட்டேயுமே பேசலாம் மேம் நம்ம அந்த ஸ்டாஃப்ஸ் கிட்டேயும் பேசணும் இன்னும் நம்ம ரெண்டு பேரும் இது மேக்ஸ் இங்கிலீஷ் எடுக்கணும் தமிழ் சயின்ஸ் சோசியல் அவங்கக்கிட்ட நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும்ல அதுக்காக சொல்கிறேன் மேம் அவங்கக்கிட்ட பேசிவிட்டு ப்ரின்ஸ்பல் கிட்டேயும் நாளைக்கு நம்ம பேசலாம் ஓகே மேம் தேங்க்யூ மேம் ஆ